எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் யாருன்னா சுகி சிவம் அவர் வந்து சூப்பர் எழுத்தாளர் அவர் வந்து வெற்றி நிச்சயம்ன்னு சொல்லி ஒரு புக்கு எழுதிருக்காரு அந்த புக்கு வந்து நம்ம லைஃப்பில் எப்படி என்னென்ன பிரச்சனை வந்தால் அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் எப்படி சால்வ் பண்ணணும் இந்த முயற்சி இந்த மாதிரி ஒரு செயலை எடுத்தோம்னா நம்மளால் லைஃப்புக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா அந்த நல்லா இருந்துச்சு அந்தமாதிரி புக்கு எழுதிருக்காரு அதில் வந்து நிறையா தலைப்பில் நிறையா புக்கு நிறைய தலைப்பு எழுதிருக்காரு அதில் எனக்கு சவாலே சமாளி வறுமை வெட்கத்துக்குரியது அல்லது கவலைப்படாதே சகோதரா அப்புடின்னு சொல்லி நிறைய தலைப்பில் நிறைய கதை எழுதிருக்காரு அது வந்து அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னென்னா காலமா காலனா தயக்கமா மயக்கமா கருப்பு நண்பர்களே காலரே காலரை உயர்த்துங்கள் அப்புடின்னு சொல்லி நிறைய தலைப்பில் புக்கு எழுதிருக்காரு நிறைய தலைப்பு எழுதிருக்காரு அந்த எழுத்தாளர் வந்து அது கதையாகவும் படிக்கக் கதையாகவும் இருந்தாலும் அதை படிக்க படிக்க நமக்கு நிறைய ஆர்வம் வந்துச்சு நம்ம லைஃப்பில் இப்பிட்லாம் நடந்துச்சுனா அதை எப்படி நம்ம எடுத்து எதிர்கொள்ளலாம் என்னென்ன மாதிரி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு அந்த எழுத்தாளர் வந்து அவரோடய எழுத்துக்கள் வந்து அவ்வளோவு இருந்துச்சு ஒரு ஒரு எழுத்தும் அந்த ஒரு ஒரு எழுத்தையும் நம்ம படிக்க படிக்க நம்மளால் இதலாம் முடியும் முடியாது என நெனைச்சாலும் அதுலாம் எல்லாமே முடியும் நம்மளாலேயும் நம்மளாலயும் முடியும் நம்மளும் இப்போ எது ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் நம்மளாலையுமே முடியும் நம்ம அப்போ எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்தமாதிரி ஒவ்வொரு வரிகளும் நம்மளை வந்து ரொம்ப முயற்சி எடுத்துச்சு ஸோ அதில் அதில் உள்ள வாக்கியம் எல்லாமே அவ்வளோவு அழகா அவ்வளோவு இதாகவும் இருந்துச்சு நம்ம வாழ்க்கையில என்னென்ன முடியும் என்பது ரொம்ப மேற்கொள்ள முடிஞ்சுச்சு ஸோ அந்த புக்கை படித்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி யாராச்சும் நம்மளை வந்து இழிவா பேசுனாலோ அது எதுர்த்து பேசுற ஒரு தன்னம்பிக்கை எடுத்து வந்துச்சு தன்னம்பிக்கை முடிஞ்சுச்சு